ஹலோ யார் ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும்

சொல்லுங்கள் ஆமாம் ஆ சொல்லுங்கள் என்னமாதிரி டிசைன் வேணும் உங்களுக்கு சரி ஓகே என்னமாதிரி டிசைனில் வேணும் ஆ நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னமாதிரி டிசைன் வேணும்னு சொன்னீங்கனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக் கொடுப்போம் ஆ அனுப்புங்கள் நான் சென் செஞ்சு தருவோம் உங்களுக்கு ரெண்டு பவுன்னால் ஆ ஓகே செஞ்சு தரோம் எப்போ வேணும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி வரும் எப்போ வேணும் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்துடும்

ஆ நிறையா மாடல்ஸ் இருக்குது நீங்கள் கடைக்கு வாங்க வந்துட்டு உங்களுக்குப் பாருங்க என்ன த டிசைன் நிறையா இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதைப் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிராம் வந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருக்கும் மேம் ஆ நீங்கள் வாங்க வந்து பாருங்க நீங்கள் எவ்வளோ வாங்குகிறீங்கனு பொறுத்து நம்ம கம்மிப் பண்ணி பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் வாங்குவீனிங்கனால் அதுக்கேற்ற மாதிரியான கிஃப்ட்ஸ் வரும் சில்வரில் அதுமாதிரி கோல்டு காய்ன் அந்தமாதிரி நிறையா ஆஃபர்ஸெல்லாம் இருக்குது இப்போ ஆடி ஆஃபரெல்லாம் போடுறோம்

அட்ரஸ் வந்து இங்கே திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆ நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ண டிசைனும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை மட் அதை நீங்கள் சென்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணித் தரோம் ஆ ஓகேமா வேறு எதாவது வேணுமா ஆ அது நீங்கள் வாங்கிற நகையைப் பொறுத்து இருக்குது நீங்கள் வாங்க நேரில் நீங்கள் டிசைன் அனுப்புங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப் பண்ணிக்கலாம்

ஆ கண்டிப்பாக குறைச்சி தருவோம் ஆ ஓகே மேம் ஆ கா சென்ட் பண்ணுறேன் ஆ ஓகே தேங்க் யூ